நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டவுனில் இருக்கிறதுனால எங்கள் டவுனில் சுற்றி வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் ஒரு டேம் இருக்கிறதுனால அங்கே நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க மீனவர்கள் ஜாஸ்தி அதுக்கட்ற அப்புறம் எங்கள் ஊரில் கிருஷ்ணகிரி டிஸ்டிக்கில் வந்து ஒசூர் என்ற ஒரு இடத்துல ஃபேக்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அசோக் லைலேண்ட் டைட்டன் அப்புறம் நிறைய எம்என்சிஸ் எல்லாம் இருக்குது ஒசூர்ல எங்கள் ஊரில் ஃபேமஸ் வந்து ஃபார்மிங் தான் ஃபார்மிங்கில் ஸ்பெஷலாக சொல்லணுனா மாங்காய்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் என்ன எங்கள் ஊரில்